குதிரை நான் குதிரை வைத்ததில்ல பட் ஆனால் குதிரை வைத்திருக்கிறவர்கள சொல்கிறதெல்லா கொள்ளு குதிரைக்கு மிகவும் பிடித்த உணவு அதில் உடத்திற்கு உடலுக்கு பலம் கொடு தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்ட்டு